நான் மொதமொதலில ஆன்லைனில் வந்து ஒரு ஃபிரிட்ஜ் வந்து ஆர்டர் பண்ணேன் அந்த ஃபிரிட்ஜ் வந்து அதோடய ரேட் வந்து இதுலல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் பார்த்தோம்னா இருபத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சுக்கு இருந்தது ஆன்லைனில் வந்து கொஞ்சம் சீப்பாக ஆஃபரில் கிடச்சிது ஒரு பதினேழாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு அதனால எனக்கு வந்து லாபமே அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஏழாயிரம் போல் எனக்கு வந்து டிஃபரென்ஸ் இருந்தது அதனால தான் ஆர்டர் பண்ணேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டேதான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் இப்போ வாங்கி ஆறு மாசம் ஆகப்போகுது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு அதனால ரொம்பவே வந்து இந்த ஃபிரிட்ஜ் வாங்குனது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாருக்குது அதே மாதிரி வந்து அதனால எனக்கு ரொம்ப நல்லதும் நடந்துட்டிருக்கு ஏனா மத்த இதெல்லாம் வந்து வீணா போயிடும் அப்படிங்குற மாதிரி இருக்கும் அப்பறம் லோ வோல்ட்டேஜெல்லாம் ஒர்க்காகாது சில ஃபிரிட்ஜ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல இதில் வந்து ஸ்டோரேஜ் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற அந்த இதுவும் வந்து அதிகமாயிருக்கு அதுவிருந்தாலும் பெருசாவுமிருக்கு கீழே வந்து அடியில் வந்து காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தனியாக ஒரு கீழேயே வந்து ஃபிரிட்ஜ்க்கு வெளியிலேயே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க அந்த இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனால அது வந்து இன்னமுமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் ஃபிரிட்ஜில் வந்து ஆட்டோமெட்டிக்காவே வந்து ஃபிரீசாணுச்சுனால் அதாவது ஃபிரீசரில் வந்து கட்டிலாம் பிடுச்சுதுனா ஆட்டோமெட்டிக்காவே அதுவே ஆஃபாகி தானாகவே வந்துரும் அதனால அந்த இதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸி ஈசியாயிருக்கு அப்புறம் அந்த இது ஸ்டோரேஜ் அதிகமாருக்குறதனால் நிறைய பொருள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறமாதிரி இருக்குது நான் ஆன்லைனில் வாங்குனதனால் எதாவது ப்ராப்லம் வருமோ அப்படின்னு நெனச்சிக்கிட்டிருந்தேன் இப்போ ஆறுமாசமாக யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கேன் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அதேபோல அவங்க வந்து அந்த கைடுலாம் கொடுத்துருக்குறது அதுவுமே இன்னமுமே வந்து யூஸ்ஃபுல்லாயிருக்கு எனக்கு இதை வாங்குனதில் ரொம்பவே வந்து ஹேப்பி தான்